ஹலோ ஹலோ சார் நாங்கள் நாங்கள் ஹோட்டல் முருகனுக்கு வந்திருக்கோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க சார் ஆ கொஞ்சம் வெளியே வாங்க சார் சார் உங்கள் ஹோட்டலில் வந்து என்னென்ன ரூல்ஸ்ஸு ஃபாலோ பண்ணுறிங்க சார் சார் ஹோட்டலில் வந்து இப்போ நிர்மானிக்குறிங்க இல்லையா இங்கே வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறிங்கன்றத கேக்கிறேங்க சார் ஆ ஆமாங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக கோவமாக பேசுனாங்கனா நீங்கள் என்னங்க சார் பண்ணுவீங்க

ஆமாங்க சார் ஓகே அதுவும் மீறி சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வந்தால் அதை வந்து நீங்கள் எப்படி சரிப்படுத்துவிங்க சப்போஸ் இப்போ ஒரு ஆ ரைட்டு சார் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாலும் சார் வந்தாங்கனா சாப்பிட்றதுக்கு வந்தாங்கனா வீட்டில் இருக்கிற மனக்கஷ்டத்தோடு வருவாங்க சரி சப்போஸ் ஏதாவது நம்ம பரிமாறும் போது ஏதாவது டிஸ்டபன்ஸ் ஆச்சுனாலே அதுலேயே அவங்க வந்து கோவப்படும் போது அதிகமாக கோவப்படுவாங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் சொல்லி அது கரெக்ட் பண்ணுவிங்க சரி பண்ணுவீங்க அப்படிங்களா சரிங்க சார் ஓகே தேங்க்யூ சார்